இந்தியா பழமை மிக்க நாடாக உள்ளது இங்கு ஜாதி மதம் இனம் அனைத்தும் கலந்து வெவ்வேறு மதங்களை கொண்ட மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்கிற பாரத தேசமாக காணப்படுகிறது சுதந்திர இயக்கத்தில் ஜவஹல்லால் நேரு மஹாத்மா காந்தி நேதாஜி சுபாஷ் சந்ர போஷ் மற்றும் காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள் சுதந்திர இந்தியாவில் நான் விரும்பும் தலைவர்களாக குறிப்பிடுவேன்